ஹலோ ஆ ஆ கோழிப் பண்ணை தான் சொல்லுங்கள் ம் கருங்கோழி வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி வச்சுருக்கோம் பொந்தாக் கோழி வச்சுருக்கோம் ப்ராய்லர் கோழி வச்சுருக்கோம் அப்புறம் காேழி குஞ்சு இருக்குது கருங்கோழி வந்து இதயத்துக்கு நல்லது நல்லா சுத்தமாக்கும் சத்து நிறையா இருக்குது கருங்கோழிக்கு அதோடய முட்டை ரொம்ப ஸ்பெசல் தான் உங்களுக்கு எந்த நாங்கள் ஊசியெலாம் போடலங்க நாங்கள் இயற்கையாகவே தான் வளர்க்குறோம் இயற்கையான சத்துதான் கொடுக்குறோம் அதுங்களுக்கு தீனி தான் கொடுப் எங்கள் கோழிப் பண்ணை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது ஆ ஆ கண்டிப்பாகங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கே வேணுமா ஓகே நீங்கள் வந்து பாருங்கள் எப்படின்னா வந்து கோழி ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தமாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கேட்குறீங்க கோழி வளர்க்கறதுக்கா இல்லை வெட்டுறதுக்கா வெட்டுறதுக்கா என்ன ஃபங்க்ஷனுக்கு வேணுங்க சரி ஓகே ஓகே காதணி விழாக்கா ஆ சரிங்க அதுக்கு வந்து கோழி எத்தனை கிலோ வேணுங்க எப்படி உங்களுக்கு பீஸ்ஸாக வேணுமா ஆ சரிங்க அப்புறம் என்ன கோழிங்க வேணும் நாட்டுக் கோழிங்க ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ ம் ம் நாளைக்கே கிடைக்கும் எத்தனைக் கோழி ஒரு ஐம்பது நூறு கோழி ஆ கொடுத்துட்றோம் இல்லை கோழிக்கு ஏற்ற மாதிரிங்க ரேட்டு இப்போ ஒரு கிலோ இரநூறுவால்ல அந்த மேரிக்கு கொடுங்க நாளைக்கு வந்துடும்ங்க நாளைக்கு கோழிப் பண்ணைக்கு வாங்க